வணக்கம் வணக்கம் தமிழ்நாட்டில் முக்கியமான கலைகள் அப்படின்னு பார்த்தோம்னா பழங்காலத்தில் தெருக்கூத்து அப்படிங்கிறது மிகச்சிறப்பாக இருந்திருக்கு தெருக்கூத்தில் கடுமையான மரத்தினால் ஆன அந்த உடைகளை எல்லாம் அணிஞ்சுக்கிட்டு அதனால் தான் அதுக்கு பேர் கட்டை இல்லை கட்டைக்கூத்து அப்படிங்கிறாங்க அப்புறம் தெருக்கூத்துக்கு பிறகு கணியன் கூத்துன்னு ஒரு கிராமத்து மக்கள் கணியன் இனத்தை சேர்ந்தவர்கள் நடத்துவது கணியன் கூத்து இரவு ஒரு ஒம்போது மணிக்கு ஆரம்மிச்சி விடிய விடிய மக்கள் அதை பாத்துட்டுருப்பாங்க தெருக்கூத்து அண்ட் கணியன் கூத்து அதற்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வளரும்போது கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய நாட்டுப்புற தெய்வங்களுக்கு மாரியம்மன் காளியம்மன் இசக்கியம்மன் பிடாரியம்மன் போன்ற சாமிகளுக்கு கரகாட்டம் மயிலாட்டம் ஒயிலாட்டம் புலியாட்டம் போன்ற நடனங்கள் வந்து மக்கள் வந்து இரவு முழுவதும் பார்ப்பது பகல் பொழுதிலும் பார்ப்பது போன்ற கலைகள்லாம் இருந்திருக்கு அதற்கப்பறம் வளர்ச்சி அடைந்த கலைகளா கர்நாடக சங்கீதத்தில் கச்சேரிகள் பண்ணுறவங்க கதைகள் சொல்றவங்க அதுக்கு பிறகு நாட்டிய கலைகள் பரதநாட்டியம் மிகச்சிறந்ததாக விளங்குது கலாச்சாரம் மரபுகள்னு பார்க்கும்போது தாய் தந்தை பெண் மாதா பிதா குரு தெய்வம் அம்மா அப்பா நம்ம வணங்க வேண்டியவர்கள் ஆசிரியர்கள் வயதில் மூத்தவர்களை மதித்தல் போன்ற மரபுகள் இருந்துட்ருந்திருக்கு அதற்கு பிறகும் நம்ம பெண்களுக்கு சொல்லப்பட்ட அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு போன்ற பண்புகளை பெண்கள் வந்து பெண் பின்பற்றவேண்டும் குனிந்த தலை நிமிராமல் நடக்கணும் இதெல்லாம் இப்போ மாறி இருந்தாலும் கூட நம்முடைய கலாச்சார மரபுகள் உலகத்திற்கு எடுத்துக்காட்டாக இருந்திருக்கு இதை தான் சுவாமி விவேகானந்தர் காந்தி போன்றவர்கள் வெளிநாடுகளில் போய் பேசி எல்லா மக்களையும் கவர்ந்தார்கள் அதற்கு இலக்கியமும் உதவியாக இருந்திருக்கிறது இலக்கியம் இசை நடனம் ஓவியம் போன்றவை இந்த கலாச்சாரம் மரபுகளை மக்களுக்கு கொண்டு போய் சென்றது அதில் பாத்தோம்னா ஐம்பெரும் காப்பியங்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலை குண்டலகேசி வளையாபதி சீவகசிந்தாமணி போன்றவை இந்த இயல் இசை நடனத்தையெல்லாம் சொல்லியிருக்கு சிலப்பதிகாரம் குறிப்பாக கண்ணகியினுடைய கற்பு பண்பையும் அதில் நடனக்கலையில் சிறந்த அந்த மணிமேகலையினுடைய வாழ்க்கை வரலாறு போன்றவை நம்முடைய கலை கலாச்சாரங்களை மிகச்சிறப்பாக எடுத்து சொல்லி இருக்குன்னா அது மிகையாகாது அதனால நம்ம ஐம்பெரும் காப்பியங்களின் பெருமையை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்ப்பது கற்றவர்களின் கடமை அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் கண்ணகியினுடைய கற்பு அந்த மதுரை என்பதையவே கணவன் கொல்லப்பட்டதற்காக மதுரை என்பதையவே எரித்த ஒரு சக்தி பெண்களின் கற்பு நிலைக்கு உண்டு என்பதை உலகத்திற்கு எடுத்துக்காட்டியவை தமிழர்கள் தமிழ் இலக்கியங்கள் நன்றி